ஹலோ வணக்கம் மேடம் பையர் மேடமா மேடம் நான் தூத்துக்குடிலேருந்து பேசுகிறேன் மேடம் எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம் நிறைய சரக்கு ஆர்டர் பண்ண வேண்டி இருக்குது இப்போ எனக்கு ஒவ்வொரு சரக்கும் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா மேடம் எஸ் மேடம் மேடம் ஒரு அஞ்சு விதமான சரக்கு தேவைப்படுது அது எங்கே இருக்கும் எங்கே இருக்கும்னு சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஆ மஞ்சள் தேவைப்படுது அப்புறம் உப்பு தேவைப்படுது அப்புறம் பூ பூ வகை தேவைப்படுது ஆர்டர் அப்புறம் அரிசி சரி மேடம் கோதுமை கொஞ்சம் தேவைப்படுது சரி இதெல்லாம் எங்கே மேடம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எங்கே கொண்டு வந்து கரெக்டாக வைக்கலாம் இந்த சேமிப்பு கிடங்கு சொல்லுங்கள் இல்லை மேடம் அந்த மொத்தமாக அந்த பொருள் ஃபுல்லும் அந்த சரக்கை ஃபுல்லாக ஒரு இடத்துல நம்ம சேமிப்பு கிடங்குல வைக்கணும் அது எந்த எடம்னு உங்களுக்கு எதாவது சொல்ல முடியுமா அப்படி மாதிரி ஒரு இடம் கிடைக்குமா நமக்கு நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு சேமிப்பு கிடங்கு உள்ள ஒரு இடம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு அது சரியாக தெரியலை சரி மேடம் அதான் எவ்வளோ ஆ ஆகும்னு சொன்னீங்கன்னா அந்த இதை நான் பே பண்ணிவிடுவேன் ஆ தேங்க்யூ தேங்க்யூ மேம்